ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து என் ஃப் ஊருக்கு போனேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ப்ளான் பண்ணிணாங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய்விட்டு வந்துட்டு ஓகே ஏதாவது எடுப்போம் சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்புடின்னு சொன்னாங்க மாமா போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு அக்கா சொன்னாங்க பிரியாணி கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் இதெல்லாம் செய்யலாம் அப்புடின்னு சொன்னாங்க மா அம்மா போய் வாஸ் பண்ணிட்டு வந்தாங்க அக்கா வந்து தேவையானதெலாம் அரிஞ்சு அரிஞ்சு அந்த வெங்காயம் அதெல்லாம் அரிய அரிய சொன்னாங்க அப்புறமேட்டுக்கு அரிஞ்சுட்டு அது அப்புறம் க்ரேவிக்கு வந்து மசாலாலெலாம் ஊற வைக்க சொன்னாங்க ஊற வச்சக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சுட்டு வர்றேன் வரசொன்னாங்க போய் மிக்ஸில் அரைச்சுட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அண்ணா வந்து நம்ம ஐஸ் க்ரீம் சாப்பிட போவோம் எல்லாேருக்கும் வாங்கிட்டு வருவோம் அப்புடின்னு சொன்னாங்க அப்புறமேட்டு அதை போய் வாங்கிட்டு அண்ணாக்கூட பேசிவிட்டு ஐஸ் க்ரீம் சாப்பிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கெலாம் கூல் ட்ரிங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு அண்ணா அக்கா வந்து ரைஸ் தம் பண்ண வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எக்கு பாயில் பண்ண சொன்னாங்க நான் எக் பாயில் பண்ணிக் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு உன் காலேஜ்ஜில் எப்படி இருக்குது அப்புறம் அவங்க பேசினாங்க அவங்க அக்கா அவங்க வீட்டில் இருக்கவங்கெலாம் பற்றி பேசிகிட்ருந்தாங்க என்ன கேட்டாங்க உன் காலேஜெலாம் எப்படி போகுது ஸ்கூலெலாம் எப்படி படிக்கிறீயா அப்புடின்னு கேட்டாங்க படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸெலாம் எப்படின்னு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்டாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து நீ என்ன பண்ணுற காலேஜ்ஜில் எப்படி போவ ரூட் சொல் அப்புடின்னு சொன்னாங்க அப்புறம் அதெலாம் சொல்லிக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்ருந்தோம் அப்புறம் எங்கள் மாமா வந்தாங்க மாமா சும்மா கலாய்ச்சுட்டு ஜாலியாக விளாண்டுட்டு பேசிகிட்ருந்தோம் அப்புறமேட்டுக்கு அந்த எக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் அதை உரித்து தர சொ உரித்து தர சொன்னாங்க உரித்து தர சொல்லிட்டு அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை போட்டிருந்தாங்க எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அதைப்போட சொன்னாங்க அதை போட்டுவிட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஜாலியாக என் அக்கா என் கூட பேசுவாள் அந்தமாதிரி பேசிகிட்டு ஜாலியாக விளையாண்டுட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து மாமா வந்தாங்க திரும்ப மாமா வந்துட்டு திரும்ப நம்ம ஈவ்னிங் வந்து மூவிக்கு போகலாம் அப்புடின்னு கூப்பிட்டாங்க போகலாம் அப்புடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம் போய் எல்லாேரும் ரெடி ரெடியாகிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு அப்புடின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இதுவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பொரித்து எடுத்துவிட்டாங்க அதுக்கப்புறம் போய் அம்மா போய் நான் க்ரேவி செய்கிறேன் அப்புடின்னு சொல்லிட்டு க்ரேவி செய்ய போனாங்க க்ரேவி க்ரேவி செஞ்சுட்டு இருக்கிறம்போதே பசங்கள் வந்து எங்களுக்கு டீ வேணும் ஏதாச்சும் ஸ்னாக்ஸ் வேணும் அப்புடின்னு சொன்னாங்க அப்புறம் எங்கம்மா டீ போட்டுக்கொடுத்தாங்க அப்புறம் நான் போய் டீ போட்டு அந்த தம்பிகூட விளாண்டுட்டு ஜாலியாக அன்றைக்கி ஃபுல்லாக ஃபன் டேவாக போச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப் போது அப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிருச்சி எல்லாேரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க எல்லாேரும் சாப்பிட வந்தப்போ அப்போ எங்கள் மாமா காமெடி பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து நீ காலேஜ் போகிறியா படிக்கிறியா அது அதுக்கப்புறம் கொஷினெலாம் கேட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு விளாண்டுட்ருந்தாங்க அப்புறம் இன்னொரு தங்கச்சி இருக்கா அவள்க் கிட்டே கேட்டுகிட்ருந்தாங்க ஸ்கூல் படிக்கிறியா என்ன பண்ணுற அப்புடில்லாம் கேட்டுகிட்ருந்தாங்க அது முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்புடின்னு சொன்னாங்க என் மாமா சொன்னாங்க நம்ம வெளில போய்விட்டு வீட்டுக்கு போகலாம் அப்புடின்னு சொன்னாங்க வீட்டுக்கு போவதுக்கு முன்னாடி போகலாம்ட்டு சா சாப்பிட்டுட்ருக்குறப்பயே எல்லாேரும் எங்கெங்கே போகலாம் என்னென்ன ட்ரெஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு தான் முக்கியம் அந்த ட்ரெஸ் பற்றி பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு பேசிகிட்ருந்தோம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாேரும் அப்புறமேட்டுக்கு அந்த சா பாத்திரலாம் இருந்துச்சி அதெல்லாம் எங்கம்மா கழுவி கொடுத்தாங்க விளக்கிக் கொடுத்தாங்க நான் கழுவிட்டு என் அக்கா கொண்டுபோய் அந்தந்த அந்தந்த பாத்திரத்த அந்தந்த இடத்துல வச்சுட்டு கிச்சனை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு போய் குளிச்சுட்டு எல்லாேரும் கிளம்புங்க வெளில போகலாம் அப்புடின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளில போனோம் அதுக்கப்புறம் அங்கேயும் போய் இதை பற்றி பேசிக்கிட்டு நாங்கள் ஜாலியாக ஃபேமிலி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க மாமா வந்து ஸோ ஓகே நைட்டு என்ன சாப்பிட்லான்ட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்ப நைட்டு கிச்சனுக்கு போய் சிக்கன் எல்லாமே இருந்துச்சி திரும்ப தோசை சுட்டு சாப்பிட்லாம் அப்புடின்னு சொல்லிட்டு தோசை வந்து எல்லாேருக்கும் மாமா சுட்டுத்தந்தாங்க அப்புறம் எல்லாேருக்கும் எக் தோசையில்லாம் என்ன தோசை வேணுமோ எல்லாம் எங்கள் மாமா போட்டுக்கொடுத்துட்டு எங்கள் மாமா எல்லாம் பண்ணுவாங்க அவர்கூட பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துவிட்டு அப்புறம் திரும்ப நாளைக்கு ஊருக்கு போகலாம் அப்புடின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திரும்ப கிச்சனில் இருக்கிறதுலாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் சுத்தம் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்ருந்தோம் அப்புறம் சுடு தண்ணி வச்சு தர சொன்னாங்க அது ரொம்ப கூல் ட்ரிங்ஸ்ஸு திரும்ப வெளியில் போய்விட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் வேண்ணாம் ஐஸ் க்ரீம் சாப்பிட்லாம் அப்படின் சொல்லிட்டு வெளில போய்விட்டு மாமா கூட ஐஸ் க்ரீமெலாம் சாப்பிட்டுட்டு அவங்ககூட ஜாலியாக விளாண்டுட்டு அவங்ககூட டைமெலாம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு போகிறத பற்றி பேசிகிட்ருந்தாங்க அம்மா அப்புறம் வீட்டுக்கு எப்போ போகலாம் அப்புடின்னு கேட்டுகிட்ருந்தாங்க அப்புறம் அதை சொல்லிகிட்டு இருந்தோம் அப்புறமேட்டு அதுமாதிரிதான் போச்சு ஜாலியாக ஃபேமிலி கூட இருந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றது ஐ ஆம் ஹேப்பி நல்லா ஜாலியாக போச்சு என் ஃபேமிலியை வந்து நல்லவங்கள் நல்லா பேசுவாங்க அவங்க கூட பேசுகிறப் போது ஜாலியாக போய்கிட்ருந்துது